எங்கள் சமூகத்திலுள்ள கிராமப்புற மக்களுக்கான போக்குவரத்து மற்றும் பயண விருப்பங்களை மேம்படுத்த பஸ் வசதி மட்டும் எங்களுக்கு வந்து பண்ணிக்கொடுத்தாலே அதுவே வந்து போதும் பஸ் வசதி பஸ் வந்து கரெக்டான டைமுக்கு வந்துட்டு போச்சு அப்படினாலே வந்துட்டு அந்த அந்த ஊர் மக்களின் தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகிவிடும் இப்போது வந்து அவர் அவங்களோட தேவைகளை வந்து இப்போது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கவோ வெள் வெள் வெளியே தான் போய் வாங்கணும் அப்படினா அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம போகணும் அப்படினாலே அதுவும் பெண்களுக்கு வந்து ரொம்ப முதன்மையானது வந்துட்டு வந்து பேருந்துதான் அப்படி பேருந்து இருக்குறதுனால் தான் வந்துட்டு அவங்கனால வந்து வெளியே போய்ட்டு வர முடியுது அந்த பேருந்து வந்து கரெக்டான டைமுக்கு வர முடியல அப்படினா பேருந்தை வந்து வேறு பேருந்து மாற்றி தர்றதுனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டான டைமுக்கு அந்த பேருந்து வந்து வந்துட்டு போச்சு அப்படினாலும் அந்த ஊருக்கு வந்து அதை விட ஒரு பெரிய இது வந்து எதுவுமே கிடையாது இப்போ வந்து காலேஜ் போகிறாங்க அப்படினாலும் வந்துட்டு அந்த பேருந்து அப்படிங்குறது ரொம்ப ஒரு அவசியமானதாக இருக்கும் டைமுக்கு வந்து நம்மளுக்கு டைம் தவறாமல் அந்த பேருந்து வந்துட்டு அந்த தேவையான இடத்துக்கு கொண்டு போய் விடுது அப்படினாலே வந்துட்டு அந்த அந்த ஊரு அந்த ஊர் வந்து ஒரு நல்ல நிலமைல இருக்குது அப்படினு வந்து சொல்வாங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு விஷேசம் நம்ம இந்த டைமுக்கு நம்ம போகணும் அப்படினா நம்மளுக்கு இந்த டைமுக்கு பஸ் இருக்குது அப்படினு தெரிஞ்சால் வந்துட்டு அந்த டைம் கரெக்டாக பஸ் வந்துருச்சு அப்படினா நம்ம கரெக்டான டைமுக்கு அந்த அந்த ஃபங்ஷன் வந்து அட்டன் பண்ணலாம் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி அந்த பயணம் அப்படினாலே நம்மளுக்கு வந்து போக்குவரத்து போக்குவரத்து அப்படிங்கும் போதே வந்து பஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து தேவை அந்த பேருந்து வந்து கரெக்டான நிலை இருந்தாலே வந்துட்டு அந்த அந்த ஊ ஊர் மக்கள் வந்துட்டு அவர்களோடய தேவையை அவர்களே பூர்த்தி செஞ்சுக்குவாங்க